ஹலோ சாய் சார் வணக்கம் எனக்கு ஒரு மொபைலு ஒன்று வாங்கணும் சார் நான் என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்ட்டாயிரத்தில் வாங்கலாம் என்னன்ன மாடல்லாம் இப்போ இருக்குது என்ன மொபைல் கம்பெனி நல்லா போயிட்ருக்குது இப்போது சரி இப்போ நல்லா மூவிங் எதுங்க இருக்குது ஆ ரெட்மி சூடாகுதுன்னு சொல்கிறாங்களே அது பரவாயில்லங்களா இல்லை எப்படி இருக்குது ம் ம் ரெட்மில எதுனாச்சும் என்ன இப்போ ப பின் விளைவுகள் என்ன இருக்குது இதில் ஆ சரி அந்தமாதிரி இருந்தால் சொல்லுங்களேன் ம் ம் சரிங்க ஆ டிஸ் ஓகே

சரிங்க இப்போ நம்ம ஃபைவ் ஜி சிம் போட்டோம்னால் தான் அந்த ஃபைவ் ஜில ஒர்க்காகும் இல்லைனா ஃபோர் ஜி சிம்மே போட்டுக்கலாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏதோ ஒரு ஃபைவ் ஜிலாம் வந்து ஈசிம்முன்னு சொல்கிறாங்களே அப்படிதான் பண்ணுறாங்களா இல்லை நம்ம நார்மல் சிம்மே போட்டுக்கலாங்களா ஓ ஓ சரி சரி சரிங்க ஆ ம் ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் ஆ இப்போ எனக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு எது நல்லதா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ம் ஆ ரெண்டில் பேட்ரி லைஃப் எது நல்லாருக்கும் சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஓகே ஆ ம்

ம் அதாவது நமக்கு நெட்டு எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அதில் ஃபோட்டோவும் எடுக்குறமாதிரி தான் வேணும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுறமாதிரி தான் வேணும் சரி இப்போ இது ரெண்டு ரெண்டு மாடல்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன் நான் இப்போ கடைக்கு கிளம்பி வரேங்க வந்து எடுத்துக்கலாம் நன்றி ம் ஆ கேஷ்ஷு தான் அதுதான் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் கடைக்குங்க ம் ம் ஆ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நம்பர் தான் சார் என்னோடய நம்பரு இதுக்கென்ன இப்போ இப்போ உங்கிட்ட கால் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் நன்றி ம் தேங்க்யூ சார் ம்